எனக்கு ஃபோட்டோ எடுக்கத் தெரியாது செல்லெலாம் பார்க்க தெரியாது சும்மா பட்டன் செல்லு தான் வச்சுருப்பேன் இது என் குழந்தைங்க எங்கள் பேர குழந்தைங்களாம் வந்ததுன்னாக்கா அதுகள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துடுதுங்க அப்படி இப்படி பார்க்குதுங்க ஃபோட்டோ எடுத்துடுதுங்க அதுங்களுக்கு எந்தெந்த ரக பறவை எப்டி எப்டி புடிக்கிதுகளோ ஃபோட்டோ எடுத்துடுங்க ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட காட்டணுன்றதுக்காக வச்சு அனுப்பி விட்டுடுங்க அதை நான் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக அதை பார்ப்பேன் ஒரு சில டைமில் மனது நிம்மதி இல்லைன்னாக்கா எதையாவது கஷ்டமாக இருக்கிற டைமில் அதைப் பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அதை தான் பார்த்துப்பேன் நான்